பெரிய விவசாயி அப்பிடின்னு சொன்னால் பெரிய விவசாயிங்க வந்துட்டு விவசாயம் பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்போது அவங்க வந்து நிறையா அணைலா கட்டுவாங்க அணை தண்ணி வேணுன்றப்போ மழை பெய்யிறப்பல்லாம் அணை நிறைய கட்டுறதுனால் அது வந்துட்டு நிறைய அணை நிறைய தண்ணி வந்து நிக்கும் அதுவே அவங்க பயிர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நெல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அணை கட்டி வைப்பாங்க தண்ணி நிக்கும் அந்த தண்ணி வந்து ரொம்ப நின்னாலும் நொத நொதன்னு ஆயிடும் அதனால அவங்க அணை வந்து எடுத்துடுவாங்க இது சின்ன விவசாயன்னா தெரிஞ்சிக்காது சின்ன நிலன்னா சின்னாதாக வந்துட்டு பயிர் கட்டுவாங்க அதை அணை கட்டுவாங்க அதுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க தண்ணி வந்து போயிடும் ஆனால் அது பெருசாக இருக்கும் போது வந்து அதை ரிலீஸ் பண்ணும் போது அந்த அணையை எடுத்து விடும் போது அவ்வளோ தண்ணி மற்ற பயிர் எல்லா போய் மற்றதுல்லா வந்துட்டு மற்ற நிலங்கள்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுது ஸோ சின்ன விவசாயம் வந்துட்டு என்றைக்குமே நம்பள பாதிக்காது பெருசாக இருக்கிறது பெருசாக ஒன்று அஃபேக்ட் பண்ணாது இருந்தாலும் வந்துட்டு அது கொஞ்சம் அஃபேக்ட் பண்ணுது ஸோ பெரிய விவசாயம்தான் வந்துட்டு சின்ன விவசாயத்தோட நிறையா நம்பள வந்து அஃபேக்ட் பண்ணுது